ஸ்கூலுங்குறதை தாண்டி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் ஊரில் படிக்கும்போது எல்லாரையுமே பார்த்த முகோம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படிங்குற ஒரே ஒரு காரணத்துக்காக அங்கே கொஞ்சம் பயம் இல்லாம ஜாலியாக சந்தோஷமாக அந்த ஸ்கூல் லைஃப் ஃபிப்த்து வரைக்கும் ஓடிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறோம் சிக்ஸ்த்துங்குற வர இடத்துல இன்னொரு ஸ்கூலுக்கு போகறதுனால அங்கே போய் பார்க்காத எல்லாரையும் பார்த்து பழகுனதுனால் கொஞ்சம் பயம் இருந்துச்சு அதுக்கப்புறோம் நான் ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்ச நாள் வரைக்கும் எங்கள் அத்தை வீட்டில் இருந்து படிச்சேன் அப்புறோம் அங்கயும் எனக்கு இருக்க பிடிக்கிலன்னோன அதுக்கப்புறோம் அங்கேர்ந்து எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு அம்மாச்சி வீட்டுக்கு போய் அங்கேர்ந்து தங்கி படிச்சேன் அங்கயும் இருக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன் அதுக்கப்புறோம் எல்லாரும் திட்டுனாங்க பேசுனாங்க அதனால அட்ஜெஸ்ட் பண்ணி அங்கேயே இருந்துக்கிட்டேன் அதுக்கப்புறோம் வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருப்பேன் ரொம்ப கட்டையாகவும் இருக்கிறதுனால எனக்கு பஸ்ஸு ஏர்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பயமாகவும் இருக்கும் எல்லாரும் வச்சு பஸ்ஸில் வச்சு நசுக்கு நசுக்குன்னு நசுக்கிவிடுவாங்க அதுல நான் பயந்து அழுது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுவேன் அதுக்கப்புறோம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஏஜி நைன்த்து ஸ்டாண்டர்டு வந்ததுக்கு அப்புறோம் அந்த ஸ்கூல் லைஃபு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக ஆரம்பிச்சது அப்புறோம் எனக்கு ஸ்கூல் லைஃப்லே ரொம்ப பிடிச்சதுனா லவன்த்து ட்வெல்த்துத் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு லெவன்த்து ட்வெல்த்தில் வந்து ஹிஸ்ட்ரி குரூப்ன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டு மட்டும் எனக்கு எப்படியாவுது என்ன தான் படிச் படிச்சாலும் படிக்காட்டினாலும் நான் ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்குங்குறதுனால அதில் வந்து எப்படியாது நூற்றி எழுபதுக்கு மேலே மார்க்கு எடுத்துருவேன் பாக்கி இந்த எக்கனாமிஸ்ஸு அக்கோண்ஸ்ஸு அதுமாதிரி இதுலலாம் ஃபெயிலானாலும் ஹிஸ்ட்ரியில மட்டும் ஹைலெவலில் மார்க் எடுப்பேன் எனக்கு அது பிடிக்கும் அதேமாதிரி லவன்த்து ட்வெல்த்து அதில் எல்லாமே முடிஞ்சிடுச்சி அதில் முடிஞ்ஜோன்ன லவன்த்துலையும் ட்வெல்த்துலையும் எனக்கு ஒரே க்ளாஸ் சார் தான் ஹிஸ்ட்ரி சாரு அதனால எனக்கு ரொம்ப அந்த சாரையும் பிடிக்கும் ரொம்ப காமெடியாக பேசுவாங்க அப்புறோம் கொஞ்ச நாள் கழிச்சு ட்வெல்த்து வந்து ட்வெல்த்தில் அவாளு தான் இதுக்கப்புறோம் நம்பளுக்கு ஸ்கூல் லைஃபு முடிஞ்சிரும் அப்படிங்குறது எப்போ புரிஞ்சிதுன்னா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஸ்கூல் கொஞ்சம் வெறுப்பாக கஷ்டமாக இருந்துச்சு என்ன டா இது எப்போ டா இந்த வாழ்க்கை முடியும் அப்படிங்குற மாதிரி இருந்துச்சு அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி டுவெல்த்து வந்து லாஸ்ட்டாக உட்காந்துருக்கும்போதுதான் தெரிஞ்சிது ஆகா ஸ்கூல் லைஃபு முடிஞ்சிடுச்சு இதுவும் என்ஜாய்மெண்ட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறோம் நான் பஸ்ஸில் தான் போயிவிட்டு போயிவிட்டு வருவேன் அதுக்கப்புறோம் கொஞ்சம் ஒரு ஏஜ் வந்தோன்ன பஸ்ஸில் போயிவிட்டு வரது எல்லாமே கொஞ்சம் ஜாலியாகவே இருந்துச்சு ஸ்கூலும் முடிஞ்சிடுச்சு டுவெல்த்து முடிஞ்சதுக்கு அப்புறோம் காலேஜூ கொண்டு போய் என்ன பொறையாரில் சேர்த்து விட்டாங்க பொறையாரில் அப்பையும் அத்தை வீட்டில் அங்கே அத்தை வீடு இருந்துச்சு அந்த அத்த வீட்டில் இருந்து தான் போயிவிட்டு போயிவிட்டு வந்து தங்கி படிச்சு படிச்சிக்கிட்டு இருந்தேன் காலேஜூ காலேஜ் போகறத்துக்கும் கொஞ்சம் பயமாகதான் இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது காலேஜ் படிச்சே ஆகணுன்னு சொல்லிட்டாங்க அதனால விருப்பமே இல்லாம போய் சேர்ந்தேன் ஃபர்ஸ்ட்டியர் மட்டும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஏன்னா அதுவும் ஒரு புது இடமா அமைஞ்ஞதுனால யாருமே தெரியாதவங்க நம்ம கூட படிச்ச யாருமே நம்ம கூட வந்து இங்கே படிக்கலை நம்ம மட்டும் தனியாக வந்து இருக்கோம் எல்லாருமே புதுசு எல்லார்கிட்டியும் நம்ம தான் பழகணும் நம்ம தான் பேசணும் அப்படிங்குற ஒரு இடத்துல அப்பயும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே தாண்டி அங்கேயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க பேசுனாங்க அங்கே எனக்கு பிகாம் படிச்சேன் பிகாம் படிச்சேன் ஆசைப்பட்டு பிகாம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சேன் ஏன்னா எனக்கு ட்வெல்த்து முடிக்கும் போதே எனக்கு லா படிக்கணும் அப்படிங்குற ஒரு ஆசை ஆனால் என்னால் அங்கே போய் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து லா படிக்கிறதுக்கு அதில் முயற்சி பண்ண முடியல பிகாம் படிச்சாலும் அதில் படிக்கலாம் அப்படிங்குற ஒரு மைண்ட் செட் வந்து அப்போதைக்கு பிகாம்ல போய் சேர்ந்தோன்ன அந்த மைண்டு செட் இல்லாம போயிடுச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு டிப்பார்ட்மெண்ட்டு சொன்னாங்க வீட்டில் ஒருத்தர் ஹிஸ்ட்ரி படின்னாங்க ஒருத்தர் இங்கிலிஷ் பிஏ இங்கிலிஷ் படின்னாங்க ஒருத்தர் பிகாம் படின்னாங்க அதனால எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறோம் லா படிக்கணும் அப்படிங்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இல்லாம போயிடுச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல போய் சேர்ந்தோன்ன அங்கே நடக்கிற எக்ஸாமு எப்டி படிக்கணும் என்ன பண்ணணும் எப்டியெல்லாம் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்குற ஒரு எதுவுமே எதிர்பார்ப்பு எதுவுமே அங்கே இல்லாததுனால ஃபர்ஸ்ட்டு செம்லயே நாலு அரியர் வச்சேன் அய்யய்யோ ஃபெயிலா அப்படிங்குறத தாண்டி அரியரு அப்படின்னு வீட்டில் வந்து சொல்ல பயந்துக்கிட்டு எல்லாத்துலையுமே பாஸு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இயரும் முடிஞ்சிடுச்சி ஃபஸ்ட்டு இயரில் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு இப்போ நான் அவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டயுமே போய் பேசிர மாட்டேன் ஏன்கிட்ட வந்து பேசுனாங்கன்னா நான் பேசுவேன் டக்குன்னு நானாக போய் யார்கிட்டையும் எதுவும் பேசிர மாட்டேன் அதுமாதிரி ரெண்டு பேர் ஏன்கிட்ட பேசுனாங்க அவங்க கூடையே ஃபர்ஸ்ட்டு இயர் எல்லாமே முடிஞ்சிட்டு அவ்வளோ சீக்கிரமாக நான் போய் ஸ்கூல் காலேஜ்லையும் சரி ஸ்கூல்லையும் சரி பாய்ஸு கிட்ட பேசிவிடமாட்டேன் இப்போ ஒரு வருஷம் வரைக்கும் பாய்ஸு கிட்ட யார்கிட்டடையுமே பேசவே இல்லை காலேஜூ போவேன் காலையில் வீட்டில் யாராவது வந்து கொண்டு வந்து காலேஜில் விடுவாங்க அதுக்கப்புறோம் மதியானம் ஆட்டோவில வீட்டுக்கு போயிவிடுவேன் ஆஃட்டர்நூன் மட்டும்தான் எனக்கு காலேஜூ அதனால வீட்டுக்கு போயிவிடுவேன் வீட்டுக்கு போயிவிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிவிடுவேன் அப்புறோம் வீட்டில் தம்பி இருந்தானா விளையாடுவேன் அங்கே பிள்ளைகளாம் பசங்களாம் இருப்பாங்க அவங்க கூட விளையாண்குட்டு அதுமாதிரி காலேஜ் லைஃப் போயிடுச்சு அதுக்கப்புறமா செகண்ட் இயர் வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே தெரிய ஆரம்மிச்சிருச்சு பாதியில காலேஜ் ஃபர்ஸ்ட்டு இயரில் இருந்ததை தாண்டி செகண்ட் இயரில் கொஞ்சம் சூப்பராகவே எப்படி சொல்லுறது நானே எனக்கே தெரிஞ்சிது நம்ப மெச்சூடாக இருக்கோம் அப்படிங்குறது காலேஜ் செகண்ட் இயரில் தெரிஞ்சிது அடுத்தடுத்த செம்முலாம் எக்ஸாம்லாம் எப்படி எழுதணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி எழுதுனா நம்ம அரியர் இல்லாம பாஸ் ஆகலாம் அப்படிங்குறது தெரிஞ்சிக்கிட்டதுனால செகண்ட் இயர்லேந்து ஏற்கனவே வச்சுருந்த அரியர் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணி க்ளியர் பண்ணி செகண்ட் இயரும் முடிஞ்சிடுச்சு செகண்ட் இயர் கொஞ்சம் போனதுலக்கு அப்புறோம் பாய்ஸுக்கிட்ட எல்லார்ட்டையுமே பேச ஆரம்மிச்சாச்சு அதுக்கப்புறோம் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு தெரியாம சாருங்களுக்குளாம் தெரியாம கட்டடிச்சிவிட்டு பீச்சுக்கு போகறது பீச்சுக்கு போயிவிட்டு அதுமட்டும் இல்லாம எங்கள் அத்தை வீடு பீச்சுக்கு பின்னாடி தான் இருக்கும் எங்கள் அத்தை வீட்டுக்கு தெரியாம வேறு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துருவேன் அதுக்கப்புறோம் சாருங்களுக்கும் தெரியாம க்ளாஸையும் கட்டடிச்சிவிட்டு அழகாக பீச்சுக்கு போயிவிட்டு க்ளாஸுக்கும் ப்ரெசென்ட் போட்டா மாதிரி வந்து உட்காந்துருவேன் அதில் ஒரு ரெண்டு வருஷோம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இப்படி போயிவிட்டு அதுக்கப்புறோம் தேர்ட் இயர் வந்து அத்தை வீட்டில் இல்லை ஏன்னா கொஞ்சம் ஃபேம்லி ப்ராப்ளம் அப்படிங்குற ஒரு காரணத்துக்காக கொண்டு போய் அத்தை வீட்லேந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்ட்டலில் சேர்த்துட்டாங்க ஹாஸ்ட்டல்லையும் எப்டி கொஞ்சம் ரெண்டு வர்ஷம் மூணு வர்ஷம் கையில் ஃபோன் வச்சுருந்துட்டு ஃபோன் இல்லாம கஷ்டமா இருக்கும் யாருகிட்டையும் வீட்டில் இருக்கவங்கள்டையும் பேச முடியாது போகணும் காலேஜுக்கு போயிவிட்டு காலேஜுக்கு பின்னாடியே ஹாஸ்ட்டலு ஹாஸ்ட்டலுக்கு பின்னாடியே காலேஜூ அப்படி இருக்குறதை தாண்டி அங்கே எதுவும் கஷ்டமா இருக்கும் உள்ளாரையே இருக்குறமாதிரி எதோ அடஞ்சே இருந்தமாதிரி ஒரு இது வீட்டுக்கும் நினச்ச நேரத்துக்கு போக முடியாது ஏ வீட்லந்து யாராவது நம்மள தான் பார்க்க வரணும் நம்மளையும் வீட்டுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கூப்பிடவும் மாட்டாங்க அதனால அப்படி இருந்துச்சு அந்த லைஃப் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஹாஸ்ட்டலில் அதுக்கப்புறோம் போக போக ஹாஸ்ட்டல்லையும் கொஞ்சம் புது புது முகங்களா இருக்கிறதுனால அங்கேயும் அட்ஜெஸ்ட் பண்ணி போறமாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறோம் தேர்ட் இயர் முடிஞ்சிது எல்லா இடத்துலையும் ஃபங்ஷன்லாம் காலேஜில் நடந்து முடிஞ்சிது அதுக்கப்புறோம் எல்லாமே அங்கே முடிஞ்சு வீட்டுக்கு நாங்களும் வந்துவிட்டோம் காலேஜ் லைஃபும் முடிஞ்சிடுச்சு